ஆன் சொல்லுங்கள் டீச்சர் ஆன் நல்லா போயிட்டுருக்கு டீச்சர் பசங்கலாம் சீக்கரமாக புரிஞ்சிக்கிறாங்க ஆன் இப்போ ஹாஃபியர்லி வரைக்கும் முடிச்சிருக்கேன் டீச்சர் ஆன் ஓவரால் கவர் பண்ணிவிட்டேன் இன்னும் கொஞ்சந்தான் இருக்கு ஏதாவதுதொரு ஸ்பெஷல் கிளாஸ் வச்சு முடிச்சுடலாம்னு இருக்கேன் டெஸ்ட்டு ஈவ்னிங்கில் தான் டீச்சர் ஸ்பெஷல் கிளாஸ் மாதிரி வச்சுட்டு ஈவ்னிங்கில் டெஸ்ட்டு கொடுத்துறேன் அதில் ஓவரால் கவர் பண்ணிடுறாங்க அப்போ தான் ஆன்வல் எக்ஸாம்க்கு ஈசியாகருக்கும் அப்படின்றதுனால வீக்லி டுவைஸ் ஈவ்னிங் கிளாஸ் வச்சு முடிச்சிடுறேன் ஆன் இன்னும் அது ஃபுல்லாக முடியலை இப்போ தான் பிரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்கேன் இவங்களுக்கு டெய்லி டெஸ்ட்டுக்கும் பிரிப்பேர் பண்ணுறதுனால அது இன்னும் ஃபுல்லாக முடிக்க முடியலை டீச்சர் நீங்கள் பண்ணிட்டிங்களா எப்படி ம் ஆமாம்

லாஸ்ட்டைமும் எயிட்டி பர்சண்டேஜ்கிட்ட நெருக்கி கொண்டு வந்துவிட்டேன் இன்னும் கோல் அதிகமாக பண்ணனும் பிள்ள பசங்க அதுதான் இன்னும் எல்லாம் ஓரளவுக்கு பாஸ் பண்ணிவிடுற ரேஞ்சுக்கு வந்துவிடுறாங்க ஃபிஃப்டி ஃபிஃப்டி வந்துவிடுறாங்க ஸ்கூலும் நம்ம ஜாஸ்தி காமிக்கணும் இல்லையா அதுக்குதான் ட்ரை பண்ணிட்டுயிருக்கேன் நிறைய டெஸ்ட்டு ரிப்பீட்டடாக வச்சுட்டேருந்தோன்னா ஓரளவுக்கு வந்துருவாங்க ஆஹான் ஆன் ஆமாம் டீச்சர் ரிப்பீட்டடாக அவங்க மறந்துராமல் ஒரே கொஷின்ஸ் மு இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் மட்டும் ரிப்பீட்டடாக டெஸ்ட்டு வச்சுட்டேருந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு மறக்காமல் இருக்கும் அதனால் தான் நான் இந்தமாதிரி பண்ணிட்டுயிருக்கேன் ஓகே குவாலிட்டியாக கொடுத்துட்டுருக்காங்க இன்னும் சிலபஸ் முடிக்கிலன்ட்டுதான் எல்லாரும் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்காங்க சிலபஸ்ஸ ஓரளவுக்கு முடிச்சிட்டா அப்புறம் டெஸ்ட்டில கான்சண்ட்ரேட் பண்ணலான் அதனால் சிலபஸ்ஸ ஃபஸ்ட்டு முடிச்சிடலான்னு எல்லாம் கான்சண்ட்ரேட் பண்ணிகிட்டுருக்காங்க ஆன் இது முடிசிடுஞ்சு டீச்சர் ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சந்தாருக்கு சிலபஸ்ஸும் முடிஞ்சிட்டன்னா அவ்வளோதான் அதுக்கப்புறம் டெஸ்ட்டாக வச்சு எல்லாரையும் கொண்டு வந்துடலாம் டீச்சர் ஒன்றும் பிரச்சனை இருக்காது ஆன் ஓகே ம்